எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நான் எங்கெங்க அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்குறேன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது ஏன்னால் எனக்கு வந்து பெரும்பாலும் கோயில்களுக்கு செல்லுறதுதான் ரொம்பப்பிடிக்கும் எங்கள் ஊர் மாவட்டத்தில் வந்து பக்கத்திலையே வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வந்து திருவாரூர் பெரியக்கோயில் இருக்குது திருவாரூர் பெரியக்கோயில்னா அங்கே ஆழித்தேருன்னு சொல்லுவாங்க ஆசியாவிலேயே பெரியத்தேர் வந்து ஆழித்தேர் தான் அது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது ஸோ எங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகளை வந்து நாங்கள் கூட்டிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அது மாரி பக்கத்தில் தரங்கம்பாடி பீச் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பேன் நாகூர் தர்க்கா இந்தமாதிரியான இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பேன் ஏன்னால் கொஞ்சம் போயிட்டு வர தூரத்தில் இருக்குது இங்கே ஊர் மாவட்டத்தை சுற்றி நிறைய மாவட்டங்கள் வந்து நாங்கள் போயிட்டு வர தூரத்திலையே இருக்கும் அதனால் அங்கே பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு போய்ட்டு மாயாரம் மாவட்டமே நான் நாங்கள் போயிட்டு வர தூரத்தில் தான் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் அங்கையும் வந்து மயூரநாதர் கோயில் இருக்கும் அந் அங்கையும் வந்து குடமுழுக்கெலாம் நடக்கும் அந்த இதுமாதிரி தருணங்களில் வந்து அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் அங்கெலாம் அழைச்சிட்டு போவேன் போகணும் அப்புடின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து விருப்பம் இருக்குது வேறு எங்கேனா நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பெருசாக எங்கேயாச்சும் ட்ரிப் போகணும் கேரளா கொடைக்கானல் கோயம்புத்தூரில் வந்து ஈஷா சிலை இருக்குல அங்கெலாம் போகணும் எங்கள் விருந்தினர்கள்னா எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்கள எல்லோரையும் அழைச்சிட்டு அந்தமாதிரி இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது